இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா வந்து யார் வந்து தொடங்கி வச்சான்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க இது வந்து இந்த ஸ்கீம் வந்து எதை பற்றின ஸ்கீம்னா இது ஒரு ஹெல்த்து ஸ்கீம் ஹெல்த்து ஸ்கீம்னா யாருக்குன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான மருத்துவ செலவுகள் பின் மருத்துவ மருத்துவம் அவங்க போய் சேர்றப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் எ வரக்கூடிய மருத்துவ செலவுகளை வந்து அரசு வந்து அதாவது மத்திய அரசு வந்து ஏற்குது அப்படின்றது இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் பொறுத்தளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு பர் ஒரு வருடத்துக்கு அஞ்சு லட்சம் அந்தமாதிரின்ற கணக்கு வந்து சொல்லுறாங்க இந்த ஸ்கீம்க்கு வந்து ஆதார் கார்டு நம்மளோட பான் கார்ட் ரேஷன் கார்ட் அந்த மாரி இருந்தாலே போதும் இந்த ஸ்கீம் வந்து எங்கெங்கலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை பொது மருத்துவமனையிலையும் இருக்கு சில பொது மருத்துவமனையில் மட்டும்தான் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சில பொ பொது மருத்துவமனைகளில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து இருக்குன்னு சொல்லாம் இதனால் பயனடைஞ்சிட்டு வராங்களான்னு கேட்டால் பயனடைஞ்சிட்டு தான் வராங்க ஏழ்மையாக இருக்குறவங்க மருத்துவ செலவு என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுறவங்க இது நிறைய பேரோட உயிரையும் காப்பாற்றிருக்கு அவங்களோட இன்னமும் வா அவங்களோட வாழ்க்கையும் தரத்தையும் உயர்த்திருக்கு அப்படினு சொல்லிட்டு சொல்